எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் வந்து நம்ப கால கால பைரவர் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்புறம் வந்து கோட்டை பெருமாள் கோவில் ரொம்ப பெரிய கோயில் விசேஷமாக இருக்குது அப்புறம் வந்து முருகர் கோவில் குமரசாமிபேட்டை முருகர் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக் விசேஷமான கோவில் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்றேன்னா இப்போ கோட்டை பெருமாள் வந்துட்டு நான் மீசை வை தமிழ்நாட்டில் மீசையோடு இருக்கிற பெருமாள் அவர் மட்டும்தான் அவர் வந்து பத்னா இந்த ஆண்டாள் ஆண்டாள் சாரி ஆண்டாள் இல்ல லக்ஷ்மி வந்து மடியில் உக்கார வச்சிட்டுருப்பாரு அதுக்கு அப்புறம் வந்து நம்ப குமாரசாமி பேட்டையில் முருகர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் வருஷத்துக்கு ஒரு முறை தேர் திருவிழா நடக்கும் தேர் ரொம்ப விசேஷமாக இழுப்பேன் கோடான கோடி ஜனங்கள் அந்த திருவிழாவுக்கு வருவாங்க விசேஷமாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து கால பைரவர் கோவில் கால பைரவர் கோவில் வந்து தேய்பிறை அஷ்டமியில் வந்து ரொம்ப விசேஷம் அந்த பைரவருக்கு அந்த பைரவர பார்க்க வந்து எல்லா மாநிலத்தை சுற்று வட்டாரத்தில் மானி இருக்கறவங்கலாம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க ரொம்ப எங்கள் தம் எங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் கால பைரவர் கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது